ஹலோ ஹலோ சார் கேப் டிரைவருங் கேப் டிரைவருங்ளா சார் அன் சார் நான் இங்கே நீடாமங்கலத்துலேருந்து பேசுகிறேன் சார் எனக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் வரையும் போகணும் கேபு கேபு வந்து அவைலபிலுங் நாளைக்கு காலை அஞ்சு மணிக்கு போகணும் சார் நாங்கள் ஒரு ஆறு பேர் போகிறோம் சார் ஆறு பேர் போகிறதுக்கு கார் உண்டான கார்யிருக்கா சார் ஓகே ஓகே சார் இப்போது நாங்கள் எத்தனை கிலோ மீட்ரு சார் இப்போ நீடாமங்கலத்துலேருந்து அங்கே வைத்தீஸ்வரன் கோயில் நான் ஒரு எத்தனை அவர் சார் போகிற மாதிரியிருக்கும் அப்படிங்ளா சரி ஓகே சார் இப்போ கோவில் வந்து எல்லா டைமும் எல்லா டைமும் திறந்துருக்குங்ளா சரி சரி சார் ஒன் டே ஸ்பென் பண்ணுற மாதிரியிருக்கும் சார் நீங்கள் கிலோ மீட்ரு பேஸிஸ் போடுகிறிங்ளா இல்லை டே பேஸிஸ் போடுகிறிங்களா சார் ஓகே ஓகே சார் அப்போ நாளைக்கி நீங்கள் காலையில் புக் பண்ணிவிடுங்க சார் உங்களுக்கு அட்ரெஸ் வந்து நான் வாட்ஸப்பில் அனுப்புகிறேன் சார் அதனால் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறிங்கன்னா சரி சார் எதுவும் அட்வான்ஸ் கொடுக்கணுமா சார் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு ஓகே சார் நான் இப்போ இது ஜீபே நம்பருங்களா சார் சரி சார் நான் இப்போ ஜீபேக்கு அனுப்பிவிட்டு உங்களுக்கு நான் வந்துவிட்டு ஸ்கிரீன் ஷாட் அனுப்புகிறேன் சார் அட்ரெஸ்சும் சேர்த்து அனுப்புகிறேன் நாளைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு கரெக்ட்டாக வந்துட சொல்லுங்க சார் கேப் டிரைவருங்கள நல்ல டிரைவராக போட்டுவிடுங்க சார் ஏன்னால் குழந்தையும் பெரியவங்கள்லாம் வராங்க அதனால் நல்ல டிரைவராக பார்த்து கொஞ்சம் போட்டுவிடுங்க ம் ஓ சரி சரி ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்